ஹலோ யார் ஆமாம் நீங்கள் ஓகே ஓகே இல்லை பாக் ஆமாம் அதுவும் கரெக்ட்டு தான் நீங்கள் எங்கேயும் வெளியே டிராவல் பண்ணீங்களா இல்லை கண்ணில் எதுவும் பட்டுச்சா ம் ஓகே ஓகே ஆ நீங்கள் எதுவும் கண்ணை போட்டு உறுத்துனீங்களா கண்ணை கண் இதாகிருக்குன்ட்டு தேய்ச்சி விட்றதா இருக்கட்டும் சார் இச்சிங்காக இருந்தால் டச் பண்ண கூடாதுன்னு டூ வீக்ஸ்ஸுக்கு முன்னாடி வந்தப்போயே சொல்லியிருப்பாங்களே கிளாஸஸ் மாற்றுறப்பயே ஓகே ஓகே ஓகே ஓகே இப்போ என்ன ரெட்டிஷ்ஷாக இருக்கா இல்லை கொஞ்சம் ப்ளஃப்பியாகி இருக்கா சார் ஓக் ஓகே

நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய்விட்டு நான் உங்களுக்கு வந்து ஐ ட்ராப்ஸ் வந்து என்ன எழுதணுன் என்ன போடணுன்ட்டு நான் வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சி விட்றேன் சார் நீங்கள் அதை கொடுத்து வாங்கிக்கோங்க மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு மார்னிங் அதை போட்டுகிட்டு வெளியே எங்கேயும் போகாதீங்க ஒரு ஒன் டேவுக்கு கொஞ்சம் அதை போட்டுகிட்டு ரெஸ்ட் எடுங்க சார் ஓகே ஓகே சார் சரி